நான் வந்து பேப்பரில் விளம்பரம் பார்த்து வந்துட்டு பொருள் விளம்பரத்துக்காக மோதிரம் தரதாக ரெண்டாயிரம் ரூவா மதிப்பில் தரதாக எனக்கு பேப்பரில் இருந்து பார்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனுடைய ஆடரு வந்து போஸ்ட் ஆபீஸ்ஸில் கொடுத்துட்டு வாங்கி பிரிச்சு பார்த்த பின்னாடி அதில் வந்துட்டு செம்பு ஒரு மோதிரம் மட்டும் இருந்தது அதனால் வந்துட்டு நான் வந்து பெரிய ஏமாற்றம் அடைந்தேன் இது மாதிரி வந்துட்டு பேப்பர்லையோ மற்ற இதுலையோ வந்துட்டு பார்த்துட்டு நாம விளம்பரத்தை பார்த்துட்டு ஆடர் செய்தால் இது மாதிரி மோசடி நிறையா நடக்கிறது நாம வந்துட்டு இது மாதிரி மோசடியில் இருந்து நாம தப்பிக்கணும்ன்னா நேரடியாக கடைக்கு சென்று பொருளை வாங்கணும் மற்றும் எந்த வித எதிர்ப்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கடையில் போய்ட்டு நல்ல பொருளை தேடி வாங்கிக் கொள்ள வேண்டும்